ஹலோ நான் நிஷாந்தி பேசுகிறேன் நான் வந்து அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கீரை தெரு ஒரத்தூர் என்ற அட்ரஸில் கேப் புக் பண்ணியிருந்தேன் காலையில் கோவிலுக்குப் போகிறதுக்காக ஆனால் கேப் வர தாமதம் ஆனதால் என்னால் நாங்கள் வண்டியில் போய்விட்டோம் அதால் எங்களுக்கு கேப் வேணாம்